விவசாயிகள் வந்து நம்ம கால்நடை எல்லாம் எப்படி வந்து ஆரோக்கியமாக வெச்சுக்கணும் பாதுகாப்பாக வெச்சுக்கணுன்னா நம்ம அவங்க கால்நடை கட்டியிருக்க இடத்த வந்து சுகாதாரமாக சுத்தமாக சுகாதாரமாக வெச்சிக்கிட்டால் தான் நல்லா இருக்கும் அப்போ சுத்தம் சுகாதாரமாக வெச்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணும் அதுக்கு வந்து கிருமி நாசினி இருக்குதுல அதெல்லாம் தெளிக்கிணும் கிருமி நாசினிலாம் தெளிச்சா தான் அந்த நோய் நொடி எல்லாம் வராது அந்த கிருமி நாசினி தெளிக்காம இருந்தால் மனிதர்களுக்கு அதனால் நமக்கு வந்து நோய் வருது அதலாம் என்னென்ன நோய் வருது மாட்டு மேலே இருக்கிற உண்ணி அதெல்லாம் வந்து நம் மேல் பட்டால் நமக்கு வந்து பல நோய் ஏற்படுத்துது மாட்டை மாட்டுக்கு என்னென்ன நோய் வருதுன்னா வயிற்றுப்போக்கு கழிச்சல் மடிக்காம்பு நோய் இது மூணும் வருது வயிற்றுப்போக்கு எதனால் வருது அது சாப்பிட்ற கழிச்சல் வந்து தன் உடம்புல வந்து இருக்கிறனால தான் அது உடம்புல வந்து ஜீரணம் ஆகாததனால தான் அது கழிச்சல் நோய் ஏற்படுத்துது அப்றம் வயிற்றுப்போக்கு எதனால் வருது அது சாப்பிட்டது எல்லாம் ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுனால் தான் அதுக்கு வந்து சா வயிற்றுப்போக்குலாம் உண்டாகுது மடிக்காம்பு நோய் எதனால் வருது அதுக்கு மடிக்காம்பு நோய் வந்து அதுக்கு வந்து அது சுற்றி இருக்கிற ஃப அதுக்கே தெரியாமல் அவங்க கட்டியிருக்க இடத்துல இருக்கிற ய கட்டியிருக்க இடத்துல இருக்கிற ஃபங்கஸ் பேக்டீரியா கிருமி அதுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கறதுனாலயே அது சுத்தமாக இல்லாததனால தான் அதுக்கு வந்து மடிக்காம்பு நோய் வருது இதெல்லாம் நம்ம வந்து பராமரிச்சாலே கால்நடைக்கு வந்து எந்த எந்த இதுவும் வராது எந்த நோய் நொடியும் வராது நமக்கும் மனிதர்களுக்கும் எந்த நோய் நொடியும் வராமல் நாம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம்